பேப்பர் அல்லது ரேடியோவில் வீட்டுப் பெண்களுக்கான சிறப்பு பிரிவுகள் இருக்க வேண்டும் பெண்கள் பிரச்சினைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் இதழ்கள் அல்லது பத்திகள் ஏதேனும் உள்ளதாக என்று கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக இப்போ பேப்பர் நியூஸாக இருக்கட்டும் ரேடியோவில் இருக்கட்டும் இப்போது நேயர் விருப்பம் என்ற மாதிரி மகளிர் விருப்பம் என்றது ஒரு பகுதி எங்களுக்கு ரேடியோவில் வேணும் பேப்பரில் மகளிர் மட்டுமுன்னு சொல்லி எங்களுக்காக நிறையா இருக்குது அது எங்களுக்கு தேவை தான் பெண்களுக்கு அவசியம் தேவை சிறப்புப் பிரிவுகள் இருக்க வேண்டுமான்னா ஆமாங்க இப்போ பெண்கள் இப்போ தனியாக நடந்து போயிட்டுருக்கோம் இப்போ எங்களுக்காக தமிழ்நாடு அரசு நிறைய செஞ்சிருக்காங்க பெண்கள் தனியாக போக முடியாதுன்னு முதல் காலம் இப்போ நைட்டு ஒரு மணிக்கு கூட பெண்கள் தனியாக போகலாம் அவங்களுக்கு சில ஆப்புகளெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபோனில் நூற்றி எண்பத்தி ஒன்று சகி பிறகு வந்துட்டு நூற்றி பன்னெண்டு இந்த நம்பரெல்லாம் பெண்களுக்காக கொடுத்துருக்குறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அது எங்கள் பிரச்சினையெல்லாம் தீர்த்து வைக்கும் அதே மாதிரி என்னென்னு சொன்னால் எங்களுக்குன்னு ஒரு பேராகிராஃபி எதுலேயுமே எங்களுக்கு தேவை பெண்கள் இப்படி சிறப்பாக வேலை செய்கிறாங்க அவங்களுக்காக இது சிறப்பு பத்திகளன்னு சொல்லி எங்களுக்கு ஒன்று வேணுன்னுதான் எங்களுக்கும் ஆசை இருக்குது ஆனால் இது வரையிலும் இல்லை இனிமேலும் எங்களுக்காக வரணும் பெண்கள் இப்படி இருக்காங்க இவ்வளோ இதெல்லாம் செய்கிறாங்க இப்போ பெண்களால் செய்ய முடியாத என்னது இருக்கு ஆண்களுக்கு ஈக்வலாக அதுக்கும் மேல எல்லா பிரச்சனையிலும் நாங்கள் ஈடுபடுவோம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காணுவோம் என்ன ஒரு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை போயி நாங்கள் சால்வ் பண்ண அந்த அளவுக்கு எங்களுக்கு இப்போ தைரியம் இருக்குது அதாவது எங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கைடு இருக்குது எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்காரு அதனால எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை பெண்களுக்குன்னு எப்பவுமே ஒரு வீட்டு பெண்களுக்காகட்டும் வெளியில் போய் பணி புரிகிற பெண்களாகட்டும் அவர்களுக்கெல்லாம் இருக்கிற ஸ்பெஷிலிட்டி ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவங்களுக்காக என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்களே நேரடியாக எதிர்கொண்டு அதுக்கு ஒரு தீர்வு காண்கிறதுக்கான தைரியம் தைரியமெல்லாம் இருக்குது இப்போது இருந்தாலும் அவுங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லை பயம் இல்லை அச்சம் அந்த அச்சத்தெல்லாம் நீக்கிட்டு நம்ம முன் வந்து நம்ம பிராப்ளம்ஸெல்லாம் சால்வ் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் அனைவரும் அனைத்து பெண்களுக்கும் வீட்டு பெண்களுக்கும் சரி வேலை செல்லும் பெண்களுக்கும் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் இதை எல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு வீட்டு பெண்களுக்காகட்டும் வேலை செய்யும் பெண்களுக்காகட்டும் பிரிவுகள் இருக்க வேண்டும் என்றுதான் என்னோட குறிக்கோள் அதே நீங்களும் ஆசைப்படணும் அதே மாதிரிதான் எல்லோரோட பெண்களையோட ஆசையையும் நிறைவேறத்தணுன்னு சொல்கிறது நம் பெண் சமுதாயத்தின் ஒரு சிறு வேண்டுகோள் குறிக்கோள்